வேலைக்கு வெளியே எனக்கு பொழுதுபோக்கான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறது ஆடு மாடு போன்றவற்றை பராமரிக்கிறது கோழி வளத்துறது மற்றபடி விளையாட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வேலைக்கு போக பொழுதுபோக்கான விஷயங்கள் சினிமா பார்க்குறது கதை புக்கு படிக்கிறது கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் எனக்கு பொழுதுபோக்கான விஷயங்கள்